ஹலோ அண்ணா அன்பு மெஸ்ஸுங்களா எனக்கு லஞ்ச் ஆர்ட்ரு பண்ணுங்கணா ரெண்டு பிரியாணி மட்டும் வேணுங்க அட்ரஸ் வந்துவிட்டு நான் டிஎன் பாளையம் பெட்ரோல் பங்க்கிட்ட வந்திங்கன்னா வந்து வாய்ங்க்கிறேங்கணா எத்தனை மணிக்கு வருங்கணா எனக்கு ஒன்று டூ ரெண்டு லஞ்ச்சிங்ணா நீங்க அதுக்குள்ளே கொண்டாந்து கொடுத்துருவீங்ளா ஆ ஓகேங்கணா நான் ஒன் ஐம்பத்துக்கு வந்து வாய்ங்க்கிறங்கணா